மல்லி செடி கனகாம்பரம் செடி முல்லை செடி ஜாதி மல்லி கொடி மல்லி இதெல்லாம் நாங்கள் நட்டு மெத்த மேலே ஏற்றி விடுவோம் வாசல்லாம் பந்தல் மாதிரி போட்டு விடுவோம் நாங்கள் செடி குச்சி நட்டு ஏற்றி விடுவோம் அதை வந்து துளுர்க்குறதுக்கு மறுபடியும் கீழே வரும் செடி பக்கம் கன்று வந்ததுனா அதை கீழே தள்ளி வச்சி அதில் மண் மேலே வச்சோமுன்னா அது வேர் இறங்கிடும் அந்த வேர் மறுபடியும் அதை கட் பண்ணி வேறே இடத்துல நட்டோம்னா அது செடி பெருசாக உருவாகிடும் நாங்கள் அது மாதிரி பராமரிப்பு பண்ணி அது வார வாரம் அதுக்குக் களை எடுத்து பூச்சி மருந்து போட்டு நாங்கள் அப்போ அப்போ அதை பராமரிப்பு பண்ணின்னு பார்த்துருப்போம் அப்படி தண்ணி நாங்கள் எட்டி போய்ட்டோம்னால் யாருனா பக்கத்தில் அக்கத்தில் இருக்குறவங்களை கூப்பிட்டு நீங்கள் தண்ணி ஊற்றுங்க அப்படினு சொல்லுவோம் தென்னங்கன்று வளர்க்குறோம் அப்புறம் கொய்யாச் செடி கொய்யா மரம் எல்லா வளர்க்குறோம் சப்போட்டா மாதுளம் பழம் இதெல்லாம் நாங்கள் செடிலாம் நல்ல கவனமாக பார்த்து பூச்சி மருந்து போட்டு பக்கத்தில் எரு கொட்டி தண்ணி விட்டு நாங்கள் பராமரிப்பு பண்ணுறோம் எங்களுக்கு அதலாம் பிடிக்கிது அந்த வேலைலாம் செய்கிறோம்